கடந்த சில பத்து ஆண்டுகளாக இந்தியாவில் உருவாகி உள்ள சில வேலைவாய்ப்புகள் அப்படின்னு சொல்லியிருக்கோம் அந்த காலத்தில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி எஜிகேஷன் ரொம்ப வந்து இம்பார்ட்டண்ட்டாக இருந்துச்சு படிச்சால் மட்டும் தான் ஒர்க் வேலை அப்படின்ற மாதிரி இருந்தது ஆனால் இன்றைய சூழ்நிலை பார்த்திங்க அப்படின்னா ஒரு சாதாரண ஒரு ஒரு கம்மியாக படித்தவங்களா இருந்தாலும் சரி ஒரு ஸ்கூல் லெவலில் இதானவங்களாக இருந்தாலும் சரி ஒரு படிப்பறிவே இல்லாதவன் கூட இன்றைக்கு வேலைவாய்ப்புகள்ன்றது ரொம்ப வந்து ஒரு இதாக சாதாரணமாகவே போய்டுச்சு அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக நம்ம சொல்லணும் அப்படின்னா ஒரு யூடியூபர் சொல்லலாம் இன்றைக்கு நம்ம யூடியூப் மூலயமா பார்க்காத விஷயங்களே கிடையாது ஒரு ஹோட்டலுக்கு போகணும் அந்த ஹோட்டலில் போய் சாப்பாடு நல்லாயிருக்குமா நல்லாயிருக்காதான்றத ஒரு யூடியூப் ரிவியூவில் தெரிஞ்சு நாம் இன்றைக்கி சாப்பிடுற அளவுக்கு நம்ம வந்துட்டோம் இன்றைக்கு நம்ம நிறைய இடங்கள்ல ஒரு வயசானவங்களா இருக்கட்டும் இல்லை ஒரு சின்ன ஏஜில் உள்ளவர்களா இருக்கட்டும் சில இடங்களை போய் சுற்றி பார்க்க முடியாது அந்த இடங்கள பற்றி அவங்களுக்கு தெரிஞ்சுருக்காது அது எல்லாமே இன்றைக்கி ஒரு யூடியூபில் ஒரு சின்ன ஒரு சர்சில் நம்ம போய் அந்த ஊரை போய் போட்டு பார்க்குறோம் அப்படின்ற பட்சத்தில் அந்த ஊரைப்பற்றி அந்த எங்கே இருக்குது அதுக்கு எப்படி போகணும் அங்கே உள்ள ஹோட்டலில் எப்படி தங்கணும் அங்கே எங்கே ஃபுட் வாங்கலாம் எந் அந்த இடத்த எப்படி சுற்றிப்பாக்குறது எவ்வளோ நேரம் ஆகுன்றதை வரைக்கும் இன்றைக்கு நம்மளால் உக்காந்த இடத்துலே நம்மளால் கணக்கு பண்ண முடியுது அப்படின்னா ஒரு யூடியூபில் இன்றைக்கு வந்து இளைஞர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க ஒரு வீடியோவாக போட்டு அதை எத்தனை பேர் வியூவ் பண்ணி பார்க்குறாங்கன்ற மூலயமாலாம் அவங்க சம்பாதிக்கிறாங்க இன்றைக்கு நம்ம அப்படிலாம் யூடியூப் வீடியோவை தேடுகிறோம் அதனால வேலைவாய்ப்புன்றது வந்து இந்த யூடியூபில் ரொம்ப வந்து ஒரு அதிகமாக இருக்குது ஒரு எஜிகேஷன் லெவலில் இருக்கட்டும் ஒரு ஒரு விஷயத்த நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா யூடியூபில் போய் இன்றைக்கு உடனே தட்டி நம்ம பார்க்குறோம் அப்படின்றப்ப இந்த யூடியூப் நமக்கு எவ்வளோ உதவியாக இருக்குது அதில் இளைஞர்கள் வந்து இன்றைய நிலமைல நிறைய ஒரு வீடியோலாம் அப்லோட் பண்ணுறாங்க அது நமக்கு ரொம்ப உதவியாக இருக்குது அதுமட்டும் இல்லாமல் ஒரு கண்டென்ட் நம்ம இன்றைக்கி என்ன விஷயம் தேவையோ அதை ஒரு கூகுளில் போய் நம்ம பார்த்துக்கலாம் அந்தளவுக்கு இன்றைக்கு வந்து வியூவ்ஸ் பொறுத்து இளைஞர்களுக்கு அக்கௌண்டில் வந்து அமௌண்ட் கிரெடிட் ஆகுது அதனால இளைஞர்கள் வந்து இந்த யூடியூப்பு கண்டென்ட்டு அந்த கிரியேட்டிவிட்டிக்கெலாம் பார்த்திங்க அப்படின்னா அவங்க ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க அது எதனால் அப்படின்னா அவங்களுக்கு அதில வருமானம் வருது அப்படின்றதுனால இதுக்கு படிக்கணும்னு அவசியம் இல்லை ஒரு நல்ல ஒரு எடிட் பண்ணுற அளவுக்கு அவங்களுக்கு வந்து இருந்தாலே போதும் இந்த எடிட் பண்ணுற ஆப்பில் எப்படி எடிட் பண்ணணும் அதெல்லாம் தெரிஞ்சுருந்தாலே போதும் இன்றைக்கி ஒரு படிப்பறிவு இல்லாதவங்க கூட வீட்டில் உக்காந்து யூடியூபில் வீடியோ போட்டாங்க அப்படின்னா அந்த வீடியோவை பார்த்துட்டு அவங்களுக்கு அக்கௌண்டில் கிரெடிட் ஆகுது அமௌண்ட்டு அதுமட்டும் இல்லாமல் இன்றைக்கி இருக்கிற டூரிசம் சுற்றுலா பயணி அதில் பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து அதில் நிறைய இளைஞர்களுக்கு வந்து ஒரு நல்ல வருமானம் கிடைக்குது அது மட்டுமில்லை இப்போ நிறைய சேனலில் பார்த்திங்க அப்படின்னா டிவி சேனல்ஸ்ஸாக இருக்கட்டும் இல்லை பரிதாபங்கள் சேனல் யூடியூபில் அவ்வளோ சேனல்ஸ் இருக்குது எதுக்காக அப்படின்னா நகைச்சுவை இன்றைக்கி வந்து நமக்கு ஒரு ரிலாக்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம மொபைலில் போய்ட்டு மொதல் பார்க்கப்போற விஷயம் என்ன அப்படின்னா ஏதோ ஒரு ப்ராப்ளமோ இல்லை மனது சரி இல்லாமல் இருந்தேன் அப்படின்னா நான் ஒரு நகைச்சுவையை பார்த்தேன் அப்படின்னா எனக்கு மனசுக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிடுது நான் சரியாகிடுறேன் அப்படின்ற பட்சத்தில் நான் ஒரு நகைச்சுவையை தேடிப்போகிறேன் அப்போ இளைஞர்கள் அதை நல்லா தெரிஞ்சு வச்சு நிறைய வீடியோஸை வந்து அப்லோட் பண்ணுறாங்க அதன் மூலயமா அவங்களுக்கு ஒரு நல்ல வருமானம் கிடைக்குது இன்றைக்கி நம்ம பார்த்திங்க அப்படின்னா இன் மொபைல் இல்லாமல் நம்மளால் கொஞ்சம் நேரம் கூட நம்மளால் இருக்கவே முடியாது அந்த மொபைலில் நம்ம என்ன அதிகமான விஷயங்கள்னா வீடியோஸ் ரீல்ஸ் இந்தமாதிரி விஷயங்கள நம்ம நிறைய பார்த்து பார்த்து நம்மளோடய வந்து ரிலாக்ஸ் ஆயிக்கிறோம் அப்படின்றப்ப இது மூலயமா நம்ம நிறைய சம்பாதிக்கலாம் மக்கள் வந்து தேடுவதே இந்தமாதிரி விஷயங்கள தான் அவங்களோட மனதுக்கு எது வந்து அவங்களுக்கு ரிலாக்ஸாக இருக்குது அப்படிங்கிற விஷயத்த அவங்க தேடி போகிறாங்க அப்போ இந்த இளைஞர்கள் என்ன செய்யணும் அப்படின்னா இதில் வந்து படிக்காமேயே கூட நிறைய வருமானத்தை ஈட்டுறத்துக்கான இதில் வாய்ப்பு இருக்குது இதை நான் இப்போது இருக்கிற இளைஞர்கள் எதை தேடுகிறார்கள் அப்படின்னு நான் சொல்றப்போ இன்றைக்கு இருக்கிற இளைஞர்கள் வந்து அதிகமாக படிப்பறிவுன்றதை விட கேம்ஸ் எப்படி விளையாடுறது மொபைலில் எப்படி ஒரு வீடியோ கிரியேட் பண்ணுறது மொபைலில் இன்றைக்கி என் இன்றைக்கு மியூசிக் மொபைல்லையே மியூசிக் போடுகிறாங்க இன்றைக்கு இருக்கிற இளைஞர்கள் வந்து அதிகமாக வந்து தேடுவது என்ன அப்படின்னா மொபைல் தான் மொபைல் மூலயமா எப்படி இன்கம் வர வைக்கலாம் எப்படி சுலபமாக வீட்டில் இருந்து சம்பாதிக்கலாம் அந்த மாதிரி தான் இன்றைய இளைஞர்கள் வந்து தேடுகிறாங்களே தவிர அதிகப்பட்சமாக வெளியே போய் சம்பாதிக்கணும் அப்ப டின்றதலாம் விட வீட்டில் இருந்து தன்னோடய தொலை மொபைல் மூலமாக நம்ம எப்படி வீட்லையே இருந்து ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு அதிகமான நாட்டமே அவங்களுக்கு வந்து இந்த கேம்ஸு ரீல்ஸ் போடுவது ஒரு கலாச்சாரம் வந்து எப்படி சொல்றதுனால் நம்மளோடய இதை தேடி ஒரு டேன்ஸ் ஆடி வீடியோ போடுவது பாட்டு பாடி வீடியோ போடுவது நகைச்சுவை இந்த மாதிரி தான் நம்மளோட இளைஞர்கள் வந்து போய்ட்டிருக்காங்க எஸ்